முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தஞ்சி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பதினைஞ்சி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபது